நான் திருச்சியில் பிறந்தேன் அங்கே தான் வளர்ந்தேன் என்னோடய வந்து அது பாப்பா தம்பி ரெண்டு பேர் இருக்காங்க அதே கவர்மெண்ட் ஸ்கூலில்தான் படித்தேன் இப்போ அஞ்சாவது வரையுமே கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தேன் படித்ததுக்கு அப்புறம் ஆறாவதில் வந்து என்ன வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க எங்கள் அம்மா அப்பா ஹாஸ்டல் வந்து லால்குடி அங்கே சேர்த்து விட்டாங்க அங்கே ஆறாவதுலேருந்து எயித்து எட்டாவது வரையும் படித்தோம் ஹாஸ்டல் லைஃபில் வந்து ஓகே கொஞ்சம் அப்போ இருந்தது கஷ்டமாக இருந்துச்சு ஆறாவதில் வந்து எங்கள் வீட்டில் குடும்பச் சூழ்நிலை வந்து கஷ்டமாக இருக்கறதால் அங்கே சேர்த்து விட்டாங்க அங்கேயுமே நான் என்ன எடுத்துக்கிட்டோம்னா ஹாஸ்டல் லைஃப் வந்து கஷ்டம் டல்லாக தான் போச்சு ஹாஸ்டல் லைஃப்பு ஆறாவதுலேயும் ஒன்றுமே தெரியாது ஹாஸ்டல்னால் என்னன்னே தெரியாது சேர்த்து விட்டுட்டு போயிட்டாங்க அது போ அம்மா போனது சேர்த்து விட்டு போனதோடு சரி ஃபஸ்ட் டைம் ஹாஸ்டலுங்கறதால் எப்படி இருக்கணும் எப்படி போகணுன்னு மொதல்கொண்டு எனக்கு தெரியாது பக்கத்தில் ஒரு எதுவுமே அந்த அளவுக்கு வாங்கி சாப்பிட மொதல்கொண்டு எதுவுமே கிடையாது அவங்களும் அப்படிதான் அவங்கவங்க கஷ்டமாக இருக்கறதால் தான் சேர்த்து விட்டாங்க எதுவும் இல்லாமல் கொடுத்துட்டு போனாங்க ஏதோ அவங்களால் முடிஞ்சது எங்கள் அப்பா வந்து அவங்களால் முடிஞ்ச பைசா பத்து இருபதுங்குற மாதிரி கையில் கொடுத்துட்டு போயிடுவார் அங்கே ஹாஸ்டலில் இருந்த வாரம் வாரம் வந்து எல்லா பேரண்ட்டும் அவங்க அம்மா அப்பா எல்லாம் வந்து பார்க்க வருவாங்க ஆனால் எங்கள் வீட்டில் வந்து வந்தது இல்லை ஒரு மாதம் வரையும் ஹாஸ்டல் ஃபஸ்ட்டு சேர்த்து விட்டுட்டு ஒரு மாதம் வரையுமே அவங்க வரலை நானும் சரி வருவாங்க வாரம் வாரம் வந்து அவங்க வருவாங்கனுலாம் எதிர்பார்த்திருக்கேன் ஃபஸ்ட்டு ஹாஸ்டல் சேர்ந்ததால எல்லாத்துக்கும் உள்ளது தானே ஃபஸ்ட் ஹாஸ்டல் சேர்ந்தா அம்மா அப்பா வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறது ஹாஸ்டல் லைஃப் ஃபஸ்ட்டு அழுகை தான் அவங்க பெற்றவங்கள பிரிஞ்சிருக்கிறது கஷ்டம் அதே மாதிரி வாரம் வாரம் அழுதுட்டு தான் இருப்பேன் அவங்க வர ஞாயித்துக்கெழம ஆனால் எல்லா பேர் அவங்க அம்மா அவுங்கவங்க அம்மா அப்பா இப்போ என்னோடு படிக்கின்ற பிள்ளைங்களோட அப்பா அம்மா எல்லாம் வருவாங்க அவங்க அண்ண இது மாதிரிலாம் வருவாங்க ஆனால் எனக்கு வரமாட்டாங்க ஒரு மாதம் வரையும் வர வரலை அவங்களோடய சுச்சுவேஷன் அவங்கம்மா எங்கம்மா போகிறது சுச்சுவேஷன் வர முடியலை அதனால அவங்க வரலை நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஒரு மாதத்துக்கு அப்புறம் வந்தாங்க அவங்க ஃபஸ்ட்டு நாள் ஒரு மாதத்துக்கு அடுத்த வாரம் வந்து வந்தாங்க அம்மாவும் அம்மா வந்தாங்க அப்பா வரலை அம்மா மட்டும் வந்தாங்க நான் கேட்டேன் ஏன் வரலைன்லா கேட்டோம் அவங்க அதுக்கு வந்து சரியான காட்டு வேலை இருந்துச்சு அங்கே போனோம் இங்கே போனோம் அப்படின்னு சொன்னாங்க சரி அதே மாதிரி அப்படிச்சி ஆறு ஏழு எட்டு லால்குடிங்கிற அங்கே போச்சு திரும்பவும் ஒன்பதாவது எட்டு முடித்ததுக்கு அப்புறம் ஒன்பதாவது திரும்பவும் வந்து என்னை ஹாஸ்டலில் தான் சேர்த்து விட்டாங்க ஹாஸ்டலில் அது வந்து வேறு ஊரில் சேர்த்து விட்டாங்க வேறு ஊர் பெரம்பலூரில் வந்து ஹாஸ்டலில் சேர்த்து விட்டாங்க அங்கேயும் ஒம்பது பத்து பதினொன்னு பன்னெண்டு பன்னெண்டாவது வரையுமே ஹாஸ்டலில் தான் நான் படித்தேன் ஹாஸ்டலில் படித்திட்டு பன்னெண்டு முடித்தோம் பன்னெண்டு முடித்தோனே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கொடுத்துட்டாங்க கல்யாணம் வந்து பொறையூரில் வந்து பண்ணி கொடுத்தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க உடனே அந்த பன்னெண்டு முடித்து அதே மாதம் மார்ச் முடித்தோம் உடனே ஜூலையில் வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்துக்கப்பறம் இங்கே கல்யாண வாழ்க்கைக்கு வந்தாச்சு எனக்கு வந்து கொழந்தைங்க வந்து ரெண் ரெண்டு பிள்ளைங்க இருக்கும் பையன் ஒன்று பெண்ணு ஒன்று இருக்குது அந்த பையன் வந்து இப்போ எனக்குக் கல்யாணம் ஆகிமே பதிமூணு பதினாலு வருஷம் ஆச்சு எனக்கு பதினாலு வருஷத்துல இப்போ எனக்கு வந்து பையன் வந்து பதிமூணு வயது பையன் பையனுக்கு பதிமூணு வயது அவன் வந்து ஏழாவது படிக்கிறான் பெண்ணுக்கு வந்து பன்னிரெண்டு வயது அவளும் ஆறாவது போயிட்டிருக்கா படிச்சிட்டிருக்குதுங்க எங்கள் வீட்டுக்காரர் பொறுத்த அளவில் ஓகே அவங்க பையன் எல்லாமே படிச்சிட்டிருக்கோம் இங்கே சரி சமைக்கிறதுமே நான் வந்து ஏழுந்து சமைப்பேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு ஓகே சமைக்கிறதுமே நல்லா சமைத்திட்ருக்கேன் எங்கள் வீட்டில் எல்லாத்துக்குமே பிடிக்கும் என் பையன்லேருந்து எங்கள் என் பையன் எங்கள் வீட்டுகாரர்லேருந்து சமைக்கிறது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க சமைக்கிறது பிடிச்சிருக்குன்னும் சொல்லுவாங்க நான் வந்து இப்போ ஃபங்க்ஷன் தீபாவளி டைம் தீபாவளி தீபாவளி டைமில் ட்ரெஸ் எடுக்க பிள்ளைங்களுக்குப் போவோம் போயிட்டு வருவோம் பிள்ளைங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு எங்களுக்கு ட்ரெஸ் எடுத்துட்டு அப்படி கடையில் போய் பிள்ளைங்களுக்கு சாப் தீனி ஸ்நாக்ஸு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வருவோம் தீபாவளி இது அடுத்து வந்து பிள்ளைங்க பிறந்த நாள் வந்துச்சின்னால் அதே மாதிரி நாங்கள் போவோம் கடைக்குப் போவோம் கடைக்குப் போயிட்டு பிள்ளைங்களுக்குத் தேவையான அது துணி துணி எடுத்துக்கிட்டு வருவோம் திரும்ப இதை மாதிரி ஃபங்க்ஷன் டைம் பொங்கல் இது மாதிரி வந்துச்சின்னால் பொங்கலுக்கும் அதே மாதிரியே துணிமணியெல்லாம் எடு துணி எடுத்துக்கிட்டு போயிட்டு பிள்ளைங்களுக்குக் தேவையானதெல்லாம் வாங்கிக்கொடுத்துட்டு வருவோம் நாங்கள் வந்து விவசாயம் பண்ணுறோம் விவசாயம் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம் பருத்தி சோளம் இது மாதிரி தான் நாங் எங்கள் பெ எங்கள் துறையூர் சைடு இந்த இந்த சைடு உள்ளது இப்போ பருத்தி சோளம் போட்டுட்டிருக்கோம் பருத்தி சோளம் போட்டுட்டிருக்கோம் அதுக்கு உள்ளது வருமானம் காட்டுக்குள்ளே சீனியோ இது மாதிரி உரம் மூட்டை இதெல்லாம் வாங்கி போடுவோம் களை வெட்டுவோம் களை வே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வந்து மழை பெஞ்சத்துக்கு அப்புறம் வந்து வெதை போடுவோம் களையை வெட்டுவோம் ஆறு மாதம் மட்டுந்தான் இங்கிட்டு விவசாயம் ஆறு மாதத்துக்கு மேலே விவசாயம் இல்லை அந்த ஆறு மாதத்துக்குள்ள நாங்கள் வர வருமானத்தை வச்சு தான் அந்த ரன் பண்ணோம் குடும்பத்தை வந்து ஓட்டிட்டு இருப்போம் பருத்தி போட்டோம்னால் பருத்திக்கு என்ன பண்ணுறோமோ அது மாதிரி களை வெட்டுவோம் ஃபஸ்ட்டு வந்து வெதை மழை பெஞ்ச அப்புறம் வெதை போடுவோம் பதினஞ்சி ஒரு மாதத்துக்குள்ள மொதல் களை ரெண்டு மூணு மூணு நாலு ஒன் நாலு களை நாலு டைம் கூடம் அதுக்கு களை வெட்டுவோம் அப்புறம் ஒரு ஸ்டேஜ் பருத்தி வந்து ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் மருந்து அடிப்போம் மருந்து வந்து அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் ஒவ்வொரு மருந்து அதுக்கேற்ற மாதிரி வாங்கி அடிப்போம் இப்போது வந்து ஒரு மீடியமான ஸ்டேஜுனால் பூச்சி இது மாதிரி அந்த இலையில பூச்சி இது மாதிரிலாம் இருந்துச்சின்னால் அதுக்கேற்ற மாதிரி ஒரு மருந்தடிப்போம் ரெண்டாவது மருந்துமே பூ வைக்கிறப்போது ஒரு மருந்து காய் காய்க்கிறப்போ ஒரு மருந்து இது மாதிரி நாலு அஞ்சு மருந்து பக்கம் அடிப்போம் அடித்ததுக்கு அப்புறம் ஒரு ஸ்டேஜி வரும் ஒரு இந்த ஸ்டேஜி வந்து காய் வந்து வெடிக்க ஆரம்பிக்கும் வெடிக்க ஆரம்பித்ததுக்கு அப்புறம் பருத்தி எடுப்போம் பருத்தி எடுத்துவிட்டு அதை எடுத்து முடித்து பருத்தி ஆள் எங்களால் முடிஞ்சது செய்வோம் இல்லைன்னா ஆளை விட்டு பருத்தி எடுத்துப்போம் எடுத்துட்டு சோளமும் அப்படிதான் சோளமும் அதே மாதிரி மழை பெஞ்சதுக்கு அப்புறம் போட்டுவிடுவோம் அது சோளத்துக்கு வந்து ஒரே ஒரு களை மட்டும் எடு வெட்டி விடுவோம் அதுதான் அதுக்கு ஒரு மா ஒரு மாதத்துக்கு அப்புறம் அந்த வ அந்த பயிர் வந்து பெருசாக ஆனதுக்கு அப்புறம் ஒரு களைக்கு அப்புறம் அதை நாங்கள் வெட்டி விடுவோம் வெட்டினத்துக்கு அப்புறந்தான் மருந்து அதுக்கும் மருந்து அடிப்போம் இந்தளவுக்கு நாலு அதுவும் தான் நாலு அஞ்சு மருந்து வந்துடும் ஒரு ஸ்டேஜ் வர வர பூ இது மாதிரியே வரும் பால் கருது வரப்போ இது மாதிரிலாம் தெரிஞ்சு மருந்தடிப்போம் அப்புறம் உரம் யூரியா போடுவோம் ஒவ்வொரு ஸ்டேஜுக்கும் பருத்திக்கும் சோளம் ரெண்டுக்குமே வந்து யூரியா போடுவோம் ஃபஸ்ட் டைம் யூரியா போடுவோம் அடுத்த டைம் வந்து பருத்திக்கு வந்து பொட்டாஷோட சேர்த்து யூரியா வைப்போம் பொட்டாஷும் ரெண்டு வைப்போம் பொட்டாஷோட சேர்த்து காய் வர ஸ்டேஜில் பருத்திக்கு வந்து யூரியாவும் பொட்டாஷும் வைப்போம் அதே சோளத்துக்கு வந்து நாங்கள் யூரியா மட்டுந்தான் வைப்போம் ஃபஸ்ட்டு ஒரு யூரியா அப்புறம் கொஞ்சம்நாள் கழிச்சி திரும்ப அந்த ஒரு ஒரு ஒரு லெவல் ஒரு ஸ்டேஜ் வரும் வந்ததுக்கப்புறம் நாங்கள் திரும்ப போய் யூரியா போடுவோம் போட்டால் அது நல்லா வளர்ந்துடும் காய் கருது கருது வர ஆரம்பித்துரும் கருது வந்துச்சின்னால் அப்புறம் ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அதுக்கப்புறம் வந்து அதை நல்லா பெருசு பெருசாகி கருது வந்து முத்துனதுக்கப்புறம் நல்லா காஞ்சதுகப்புறந்தான் நாங்கள் இது பண்ண ஆரம்பிப்போம் உடைக்க ஆரம்பிப்போம் உடப்போம் மிஷினு விடுறவங்க விடுவாங்க உடைக்கிறதும் உடைப்பாங்க உடச்சி அதை வந்து நாங்கள் அடித்து அதை போட்டிருவோம் அதனுடைய வெள்ளாமை சோளத்துடய வெள்ளாமை வந்து அடித்து போடுறது போட்டுருவோம் போட்டுட்டு அந்த அந்த ஆறு மாதத்து வெள்ளாமை மட்டுந்தான் எங்களுக்கு இதே மாதிரி பருத்திலேயும் அப்படிதான் எடுத்தோமா எடுத்து போட்டுருவோம் அந்த ஆறு மாசத்துக்கப்புறம் எங்களுக்கு வெள்ளாமை கிடையாது ஆறு மாதத்துக்குள்ள நாங்கள் கஷ்டப்பட்ற வெள்ளாமை மட்டும் அதுக்கப்புறம் காடு வந்து விவசாயம் பண்ண முடியாது வீட்டில் இருந்துக்கிட்டு இப்போ எங்கள் வீட்டுக்காரர் இருக்காருன்னால் அவர் எங்கேயாவது வேலைக்கி அங்கே வேறு எதாவது வேலைக்கி இவர் காய் டயர் கம்பெனி இது மாதிரிலாம் போவார் அந்த அதை வச்சுதான் நாங்கள் வீட்டில் ரன் பண்ணிட்டிருக்கோம் குடும்பத்தை வந்து ஓட்டிட்டிருக்கோம் இந்த விவசாய காசும் ப்ளஸ் இவர் வேலைக்குப் போகிற காசையும் வச்சுதான் குடும்பத்தை நாங்கள் ரன் பண்ணிகிட்டு இருக்கோம் அவர் ஒரு ஒரு வர்றதை கொண்டு வர்றதை வச்சு காலையில் கிளம்புனாருன்னா அவருக்குச் சாப்பாட்டிலேருந்து எல்லாம் செஞ்சு கொடுத்தனுப்புவோம் செஞ்சு கொடுத்தனுப்பிட்டு அவர் அங்கே போயிட்டு அவர் நைட்டு காலையில் போறாங்கன்னால் நைட்டு வருவாங்க நைட்டு வந்ததுக்கு இதேமாதிரி ஓடிட்டிருக்கு எ எங்கள் வீட்டில் மாமனார் மாமியார் இருக்காங்க அவங்களும் வயதானவங்கதான் அவங்களையும் பார்த்துக்கணும் அப்புறம் கொழுந்தனாரு உங்கள் வீட்டில் அதாவது எங்கள் வீட்டுக்காரரோட அண்ணன் அண்ண ஒய்ஃபு அவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைங்கள் அவங் அவங்களுக்கு பிள்ளைங்கள் வந்து ரெண்டு பொம்பளை பிள்ளைங்கள் இதுமா இருக்காங்க அவங்களும் வந்து இதேதான் அவங்களும் எங்களை மாதிரி ஆறு மாத வெள்ளாமைதான் ஆறு மாதம் நாங்களும் எல்லா அவங்களும் ஆறு மாத வெள்ளாமை அதை வச்சுதான் அவங்க பண்ணிட்டிருக்காங்க அவங்களும் வேலைக்குப் போகிறாங்க வேலைக்குப் போயிட்டிருக்கறத வச்சு குடும்பம் எங்களால் முடிஞ்சதை ஓத்திட்ருக்கோம் வர வருமானத்தையும் வச்சு ரன் பண்ணிட்டிருக்கோம் இதுக்கு ஓகே